இப்போ சிட்டியில பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் கோர்ட் இருக்கும் வாலிபால் கோர்ட் பேஸ்கெட் பால் கோர்ட் ஃபுட்பால் கோர்ட் வாலிபால் கோர்ட் கிரிக்கெட் கோர்ட் எல்லாம் இருக்கும் இதுவே கிராமத்துலன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஒரு கயனியில போய்விட்டு கிளீன் பண்ணி கரும்புலாம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி நாங்கள் அதை நல்லா பதமாக இது போட்டு அதில் கிரிக்கெட் விளாடுவோம் வாலிபால்லாம் இங்கே விள் வாலிபால் விளாடலாம் ஆனால் வந்து கோர்ட் இல்லை ஃபுட்பால் வந்து எங்களால் விளாடவே முடியாது ஏன்னா அதற்கான பிளேஸ் இல்லை எங்கள்கிட்ட பிளேஸும் எதுவும் இல்லை பேஸ்கெட் பாலும் எங்களால் விளாட முடியும் ஸ்கூலில் மட்டும் தான் இருக்கு ஸ்கூலில் இருக்கு ஆனால் வாலிபால் வாலிபால்லாம் விளாட முடியும் என்ன ஒன்று அங்கே வந்து அங்கே கிடைக்கிற சந்தோஷத்தை விட இங்கே கிடைக்கிற சந்தோஷம் வேறு அங்கே வந்து கஷ்டப்பட்டு கோர்ட்டில் வெயிலில் நின்று ஆடணும் இங்கே நாங்கள் போனால் புளியாந்தோப்பு ஜாலியாக கிரிக்கெட் விளாடுவோம் அப்படியே சொர்க்கம்னா சொர்க்கம் அப்படியே புளியமரம் காற்று அடிக்கும் அப்படி இருக்கும் அங்கனா போனால் வெட்ட வெயில் அப்படியே அடிக்கும் வெயில் தாங்க முடியாது நாங்கள் இங்கே நிம்மதியாக ஜாலியாக விளாடுவோம் அங்கனா வந்து வீட்ல தான் போய் குளிக்க முடியும் நாங்கள் பசங்களோட பசங்களாக போய்விட்டு ஜாலியாக கிணத்துல குளிச்சிவிட்டு வருவோம் அது ஒரு என்ஜாய்மெண்ட்டு இதாங்க கிராமத்துக்கும் சிட்டிக்கும் உள்ள வித்தியாசம் வேறு எதுவும் இல்லைங்க